புதிதாக ஒரு ஓவியம் வரைகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஓவியத்தில் வந்து முதல்ல நிறைய தவறுகள் வந்து இருக்கும் அந்த தவறுகளை திருத்திக்கிறது வந்து சில பேருக்கு சொன்னால் எடுத்துப்பாங்க சில பேர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவங்களே அந்த தவறை வந்து உற்று நோக்கும் போது அவங்களுக்கு அந்த தவறும் அப்படின்றது தெரியும் அந்த தவறை வந்து எப்படி திருத்திக்கலாம் எப்படி வந்து அவங்க திறமைகளை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னாக்கா எவ்வளவு நெகட்டிவ்வான கமென்ட்ஸ் இருந்தாலுமே அதை வந்து பாசிட்டிவ்வாக அவங்க திங்க் பண்ணி அடுத்து அவங்க அந்த டிராயிங்கை வந்து கண்டினியூஸாக வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்க திறமைய வந்து மேம்படுத்திக்கலாம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரசனை திறன் வந்து அதிகமா இருக்கணும் ஒரு டிராயிங் வரைகிறோம் அப்படின்னாக்கா ஒரு கருத்துள்ள படமாக இருக்கணும் அந்த படம் அப்படின்றது வந்து கருத்துள்ளதாக இருக்கணும் மேலும் அது வந்து பார்க்குறவங்கள வந்து வசீகரிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்புறம் வந்து அந்த படம் வந்து ஏதோ ஒரு தகவலை வந்து யாரோ ஒருவருக்கு சொல்கிறது மாதிரி இருக்கணும் கண்களை வந்து வரைகிறாங்க அப்படின்னாக்கா அந்த கண்கள் வந்து உயிருள்ளே ஒன்றாக இருக்கணும் ஏதோ ஒரு கருத்து சம்மந்தப்பட்டதாக அந்த படம் அப்படி இருக்கணும் அப்புறம் வந்து பயிற்சி வகுப்புகள் அவங்க வந்து சிலருக்கு பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ண முடியும் சில பேர் பயிற்சி வகுப்புகள் வந்து எடுக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் தினமும் விடாத தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப அந்த டிராயிங்கை வரையும் போது அவங்களுக்கு அது வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு அது பழகிரும் அப்படி பழகும் போது அவங்க அவங்க திறமைய வந்து மேம்படுத்திக்க முடியும் இதுதான் வந்து நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை